தமிழ்நாட்டோட கலாச்சாரம் அடையாளம் இதெல்லாம் வரலாற்று முக்கிய நிகழ்வு காலம் அது பார்த்திங்கன்னா பண்டைய கால நாகரீகம் தான் பண்டைய கால நாகரீகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னால் பண்டைய கால நாகரீகத்தில் பண்டமாற்று முறை அப்படின்ற ஒரு முறை இருந்தது அதனால் நம்ம தமிழ்நாட்டில் விளையிற பொருள்களெல்லாம் வெளிநாட்டுக்கும் வெளிநாட்டில் இருக்க பொருளெல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கும் வர்த்தக பரிவர்த்தனை வந்து நட நடந்துச்சு இது வந்து அது ஒரு சிறப்பாக சொல்லலாம் சுதந்திர இயக்கங்கள் சுதந்திர இயக்க கலாச்சாரங்களில் பார்த்திங்கன்னா ஒன்லி நம்ம நாட்டு பொருட்கள் அங்கு கொள்ளையடித்து செல்லப்பட்டன அங்கே இருக்கும் பொருட்கள் வியாபாரம் மூலமாக இங்கு விற்கப்பட்டது அப்போ மக்களால் வாங்க முடியாது இங்கே இருக்க வளங்களையும் பயன்படுத்த முடியாது பண்டையக்கால நாகரீகங்கள் இது சுதந்திர நாகரீகங்களை விட பெட்டரானது இதுக்கு பார்த்தீங்கன்னா கிபி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லிருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வேலூர் மௌன்ட் தௌசண்ட் நாட் சிக்ஸ் அதை பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க வேலூர் மௌன்ட் தௌசண்ட் நாட் சிக்ஸில் வேலூர் வேலூருக்கும் மதுரைக்கும் நல்ல ஒரு பாண்டிங் நேச்சர் இருந்தது அதே மாதிரி பண்டையக்கால நாகரீகங்களில் பார்த்திங்கன்னா அரசர்கள் அவங்களோட பையன்கள் அந்த மாதிரி இருக்கவங்க தான் போய்விட்டு வணிக வர்த்தனைகள் வந்து மேற்கொண்டாங்க இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது யார் வேணால் பண்ணுறாங்க யார் வேணால் பண்ணலாம் ஆனால் அப்போ அந்த வணிகர்கள் மட்டும்தான் வணிகம் பண்ணுவாங்க மற்றவங்கல்லாம் பொருட்களை வாங்குவாங்க அவ்வளவு தான்